என் வாழ்க்கையில் அதிகமாக மதிக்கிறது பெற்றோரையும் பெரியோர்களையும் தான் என்ன அவங்க சொல்கிறதுலாம் நம்மளுக்கு ஒன்றும் தப்பால்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க அது எது பண்ணாலும் நல்லதுதான் பண்ணுவாங்க ஏன்னா பேரன்ட்ஸ் சொல்கிற பேரன்ட்ஸு சொல்றதெல்லாம் கேட்கணும் அவங்களெல்லாம் ரொம்ப மதிக்கணும் வான்னு மரியாதை கொடுத்து கூப்பிடணும் அது தவிர பெற்றோர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் பெரியோர்கள் சொல்கிறதையும் கேட்கணும் ஏன்னா அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும் ஏன்னா அவங்களையும் அதிகமாக மதிக்கணும் அவங்க எதுனா தப்பா பேசினா கூட நாங்கள் கேட்டுகிட்டு போகணும் ஏன்னா நம்மளோட பெரியவங்க அவங்க நான் அதிகமாக மதிக்கிறது பெற்றோரை தான் அதுக்கப்பறம் பெரியோர்கள்லாம் நம்மளுக்கு எதாவது கெட்டதெல்லாம் செய்ய மாட்டாங்க எது செஞ்சாலும் நல்லதுதான் செய்வாங்க பேரன்ட்ஸும் அப்படி தான் எதை செஞ்சாலும் நல்லதுதான் செய்வாங்க ஏன்னா அவங்கள்லாம் மதித்து அவங்களும் ஒரு மனுஷனாக மதித்து அவங்களுக்கு மரியாதை கொடுங்க அவங்க உங்களுக்கு தப்பால்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க தப்பாக எதுவும் சொல்லவும் மாட்டாங்க நல்லது எது கெட்டது எதுன்னு மட்டும் தான் சொல்வாங்க அவுங்க சொல்கிறதெல்லாம் எதுவும் தப்புன்னுலாம் நெனைச்சிட்டு நான் அப்படி தான் பண்ணுவேன்னுலாம் போகாதிங்க அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேளுங்கள் பேரன்ட்ஸ் சொல்கிறதையும் கேளுங்கள் அடுத்து வீட்டில் ஸ்கூலில் ஆசிரியர்கள் சொல்கிறதெல்லாம் கேளுங்கள் அவங்களும் நம்மளுக்கு எதுவும் கெட்டதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அவங்களையும் மதிகிணுங்க மிஸ்ஸு எதுனா சொன்னால் கூட எதுவும் திரும்பெல்லாம் பேசாதிங்க அவங்களும் எதுவும் நம்மளுக்கு கெட்டதெல்லாம் சொல்ல மாட்டாங்க நல்லதுதான் சொல்வாங்க பேரன்ட்ஸ் சொல்கிறதையும் கேளுங்கள் அவங்களும் நம்மளை எதுவும் கெடுக்கறதுக்கலாம் பார்க்க மாட்டாங்க எல்லாம் நல்லாருக்குணுன் தான் பார்ப்பாங்க ஏன்னா நம்மளை அவுங்க பெத்தவங்க பெரியவங்க சொல்கிறதையும் கேளுங்கள் கேட்டு நல்லபடியாக நடந்துக்கோங்க